எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பெண்கள் தான் மூணு பேர்ருக்கிறோம் அவங்கள் தான் சமைப்பாங்க அது இல்லாமல் அவங்கள் பெண்கள் வந்து ஏதாவுது உடம்முக்கு இது சரி இல்லேன்னால் அவங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவிங்க ஆ ஆண்களும் வந்து சமைக்க சை சமைப்பாங்க அது கறி குழம்பெல்லாம் கொஞ்சம் போ கறி மசால் பொடி போட்டு நல்லா வதக்கி செய்யிறதுனா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே தக்காளி கொழம்பும் நல்லா செய்வாங்க ஆண் பெண்கள் தான் செய்யோணுன்னெல்லாம் கிடையாது ஆண்களும் செய்யலாம்